சார் வணக்கம் திருச்சி சுப்பிரமணியரத்துலேருந்து அன்பழகன் பேசுகிறேன் நான் வந்து பேங்க் அக்கௌண்டு ஓப்பன் பண்ணப் போன இடத்துல பேன் கார்டு கேட்குறாங்க அதனால் பேன் கார்டு ஓப்பன் பண்ணேன் எனக் எனக்கு பதினெட்டு வயசு ஆகிடுச்சி நாங்கத் தனியாக அக்கௌண்டு ஓப்பன் பண்ணால் அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் பேன் கார்டு வாங்கணும்னா என்னென்னத் தேவைப்படும் ரேசன் கார்டா ஓட்டர் ஐடி அல்லது ஸ்கூல் சர்ட்டிஃபிகேட்டு எது இருந்தாலும் சொல்லுங்கள் எனக்கு பேன் கார்டு வேணும் அதுக்கு என்னென்னத் தே போட்டோ தேவையா இல்லை வேற எதும் தேவைன்னு சொன்னீங்கன்னால் நான் கொண்டுட்டு வந்து தரேன் வேற எதுவும் ஆவணங்கள் தேவை வீட்டு அட்ரஸ்ஸூ ரேசன் கார்டு ஃபோன் கார்டு இது தேவை வேற ஒன்றுமில்ல என்னத் தேவைன்னு சொன்னீங்கன்னால் கொண்டு வந்து தரேன் ஒரிஜினலா வேணுமா இல்லை ஜெராக்ஸ் அட்டஸ்டேஷன் வேணுமா எப்படின்னு சொன்னீங்கன்னால் கொண்டுவந்து தரேன் நன்றி வணக்கம்